நாங்கள் வந்துட்டு எங்கள் குடும்பத்தினரும் சரி எங்கள் மத அனைத்திலும் சரி ஆடி மாதம் பிறந்தா பதினெட்டாம் தேதியை நாங்கள் பதினெட்டாம் பேருன்னு சொல்லுவோம் கிராமபுறத்தில் அப்படி தான் சொல்லிட்டுருக்கோம் இன்றளவும் பதினெட்டாம் தேதி ஆடி மாதம் அன்று காலையில் ஆற்றுக்கு அனைவரும் எங்கள் தெருவில் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எல்லோரும் மஞ்சள் அரிசி எள் சர்க்கரை இந்தமாதிரி எல்லாம் கலந்து தேங்காய் வாழைப்பழம் கொய்யாப்பழம் பேரிக்காய் மாம்பழம் வெள்ளரிப்பழம் சப்போட்டாப்பழம் ஆப்பிள் ஆரஞ்சு இதேபோல கிடைத்த அனைத்து பழங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லோரும் ஆற்றுக்கு செல்வோம் அப்படி அந்த ஆற்றுக்கு செல்லும்போது ஆற்று ஓரங்களில் நின்று ஆற்றில் மூன்று ப்ளேட்டுகள் மண்களை மணலை அள்ளி விநாயகர் என்று சொல்லி பிள்ளையார் பிடித்து வைப்போம் அதை இந்த பெண்களெலாம் சேர்ந்து அந்த பிள்ளையாருக்கு பொட்டிட்டு மஞ்சள் கயிறுகள் தங்களோட மாங்கல்யங்களை கழற்றி பிள்ளையார் மேல் அடையாளம் வைத்து அனைவருமே அந்த கழுத்தில் உள்ள மஞ்சள் கயிறையும் இன்னொரு மஞ்சள் கயிறையும் சேர்த்து விநாயகர் மேலே வைப்பாங்க அப்படி வைத்து பழங்கள் எல்லாங்களை ஏ கொண்டு வந்து அனைத்து வித ரக பழங்களையும் அந்த மண் பிள்ளையார் முன் வைத்து வெற்றிலை பாக்கு வைத்து ஊதுபத்தி சூடம் சாம்பிராணி காமித்து சாமி கும்பிட்டு முடித்ததும் இந்த குழந்தைகள்லாம் இருப்பாங்க குழந்தைகள் எல்லாரும் ஆற்றுல நின்றுகிட்டு வேட்டியில் அந்த மா திருமாங்கல்யங்களை எல்லோரும் மாற்றி மாற்றி அவங்கவுங்க அவங்கவுங்களோடய கயிறை போட்டு விட்டுகிட்டு மஞ்சள் கயிறுன்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் கட்டி விடுவாங்க எல்லோரும் கட்டி விட்டுட்டு பசங்களுக்கு கட்டி விட்டுட்டு பசங்களெலாம் ஆற்றுல நிற்பாங்க பெரியவங்களெலாம் இறங்கி அந்த ஆற்றுல அந்த வந் அந் மண் பி மண் பிள்ளையாரையும் சரி பழங்கள் கொண்டு வந்த பழங்கள் தேங்காய் எலுமிச்சை பழம் வெற்றிலை பாக்கு பூ அனைத்தையும் ஒரு தாம்பாளங்களில் வைத்து நிறைய எல்லோரும் பகிர்ந்து ஆளுக்கு இரு இரு கனிகளையும் ஆற்றில் விடுவார்கள் அப்படி விடும்போது அந்த பழங்களை அனைத்து குழந்தைகளும் பிடித்து யார் யாருக்கு எந்தெந்த பழங்களெலாம் கிடைக்கிறதோ அந்தந்த பழங்களெலாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த பண்டிகை இன்றளவும் எங்க கிராமப்புற மக்கள் இன்றளவும் ஆடி பதினெட்டாம் தேதி பிறந்தாலே காலையில் நேரம் பார்த்து ஆற்றிற்கு படைக்க சென்று விடுவோம் இது நீரை வழிபடுறதாக எங்கள் முன்னோர் காலத்தில் இருந்து இன்றளவும் பின்பற்றிவிட்டு வரோம் நீரை வணங்கும் சூரியன் பொங்கல் எப்படி சூரிய பகவானை வணங்குகிறோமோ அதேப்போல நீருக்கும் ஒழு ஒரு நாள் திருநாள் அந்த நாள் ஆடி பதினெட்டு இன்றளவும் நாங்கள் அதை தொடர்ந்து கொண்டாடி கொண்டு வருகிறோம்